இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று வியாழக் கிழமை காலை ஆறு முப்பது மணி அளவில் ஜங்ஷன் மெயின் ரோட்டில் இருந்து அழைத்து செல்ல டாக்ஸி அல்லது ஆட்டோவானது தேவைப்படுகிறது அங்கிருந்து காலை ஆறு முப்பது மணி அளவில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று பிறகு மாலை ஏழு முப்பது மணி அளவில் திரும்ப எவ்வளவு தொகை தேவைப்படும் மற்றும் அதற்குரிய வண்டி எண்களை தெரிவிக்க வேண்டுகிறேன்